ஆன் கொஞ்சம் மெனு கார்டு கொண்டுவாறீங்களா ஆன் சரி ஓகே இப்போ என்னென்னா ஐட்டம்ஸ்லான் அவைலபுலாகருக்கு கொஞ்சம் ஹீட்டாகருக்கும் அந்த ஐட்டம் கிளீனாக கொஞ்சம் சொல்றீங்களா பிரியாணி ஐட்டம்ஸ் மட்டுந்தான்யிருக்கா வேறெதுவும் இல்லையா ஆன் சரி ஓகே எனக்கு உங்கள் ஹோட்டலில் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் அப்படின் இருக்கும்ல்ல அதே எதாவது டிஷ்ஷஸ் கிரேவி சைடிஷ் அதமாதிரி எதாவது ஓகே எனக்கு இந்த பிரியாணி ஃபிரைட் ரைஸ் நூடுல்ஸ் இந்த ஐட்டம்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரியான ஐட்டம்ஸ்லான் எதாவது இருக்கா இந்த நாண் வெரைட்டி கிரேவி அதுமாதிரி எதாவது ஒரு ஐட்டம்ஸ் இருந்துச்சு இருக்கா கிரேவி ஐட்டம்ஸ் எதாவது கொஞ்சம் சொல்றீங்களா ஓகே எனக்கு வந்து ரெண்டு பட்டர் நாணும் சிக்கன் கிரேவி வித் சப்பாத்தி கொண்டு வாங்க சப்பாத்தி இருக்கு தானே ஓகே அது பராப்ளெம் இல்லை எனக்கு ஆனால் கொஞ்சம் கிரேவி வந்து ஸ்பைஸ்ஸசாகவும் கொஞ்சம் ஆயிலி கம்மியாகவும் மட்டும் கொண்டு வாங்க அப்புறம் வந்து நாணில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்டர் வேணும் சேர் ஓகே தேங்க் யூ